ஆமாம் உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுது ஹட்சன் கீ வந்து ஆஃப் லிட்டர் வந்து சிக்ஸ் ஹண்ரட் சேல் பண்ணுறோம் ஒன் லிட்டர் வந்து தௌசண்ட் டூ ஹண்ரட்

ஆ ஆரோக்கியாவும் ஆவினு இருக்குது உங்களுக்கு எந்த பிராண்ட் இப்போ தேவைப்படுது இப்போ ஆவின் வந்து ஹட்சனோடே டூ ஹண்ரட் த்ரீ ஹண்ரட் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் ஆனால் ஆரோக்கியா வந்து ஹட்சனை விட ரேட்டு ஜாஸ்த்தியாக தான் இருக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்ட்டி அந்தமாதிரி ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆனால் குவாலிட்டி பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணுமே வந்து சேமாக தான் இருக்கும் எது வேணால் நீங்கள் வந்து பிரிஃபர் பண்ணிக்கலாம் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் மூணுமே சேமாக தான் இருக்கும்

த்ரீ லிட்டர்ஸ் வந்து ஒன் லிட்டர் தௌசண்ட் டூ ஹண்ரட் மேம் த்ரீ த்ரீ லிட்டர்ஸ் வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ரட் ஆகும் பரவா இல்லையா உங்களுக்கு ம் அடுத்து உங்களுக்கு எப்படி ஆ நான் டெலிவரி பண்ணிகிறேன் உங்களோடய அட்ரெஸ் சொல்கிறீங்களா டோர் நம்பர் சொல்லுங்கள் அம் எந்த ஸ்ட்ரீட்

விழுப்புரம் பின்கோடு சொல்கிறீங்களா ஓகே மேம் உங்களோடய ஆடர் வந்து பிளேஸ் ஆகிருக்கு நீங்கள் வந்து இப்போ பேமண்ட் வந்து எப்படி நீங்கள் பே பண்ணுவீங்கள் யூபிஐ மூலமாக பே பண்ணுவீங்களா இல்லை கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறீங்களா ஓகே மேம் உங்களோடய நம்பர் சொல்கிறீங்களா உங்கள் வாட்ஸப்லே வந்து நாங்கள் பில் டீட்டைல்ஸ் வந்து கொடுத்துடுவோம் வவுச்சர் கொடுத்தாங்கனா அதில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் நம்பர் சொல்லுங்கள் நையன் ஃபைவ் டூ ஃபோர் ஒன் நையன் செவன் டூ ஓகே மேம் இப்போ இன்னொரு டென் மினிட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு வவுச்சர் வந்து வரும் வாட்ஸப்லே அதில் வந்து ஸ்கேன் ஐடி இருக்கும் அதை அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிருங்கள் உங்களுக்கு வந்து ஆடர் வந்து டெலிவர் ஆகிடும் ஆ ஓகே மேம் தேங்க் யூ